நான் வந்து சமையல் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதை நான் வந்து எங்கள் அம்மாகிட்டேந்துதான் கத்துக்கிட்டேன் அதுமாதிரி சமையலுக்கு வந்து கேட்ரிங் அப்படிங்கிறது ஒரு ஒரு கலை அப்டிங்கிறாங்க ஆண்களும் விருப்பமாக அதை கற்றுக்குறாங்க நிறையா ஸ்கூல்லாம் இருக்குது டென்த்து முடிச்சோடனே டிப்ளமோ கேட்ரிங் அப்படிங்கிறதுலாம் போயிருக்காங்க அந்த கேட்ரிங் வந்து பசங்களுக்கு வந்து என்ன சொல்லித்தராங்கனா ஃபுட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதை எப்படி டெக்ரேஷன் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தராங்க அதுக்கான நிறுவனம் வந்து நிறையா இருக்குது நிறையா பேர் கத்துக்குறாங்க ஃபாரினில் போயி சமைக்க கத்துக்குறாங்க ஃபாரினில் வந்து எப்டின்னா அதில் ஃபாரின்ல வந்து ஃபுட்டை விட டெக்ரேஷன் எப்படி பண்ணுறாங்க அந்த போட்டில் ட்ராவல் பண்ணி போகிறாங்கள அவங்களுக்குலாம் ஃபுட் எப்படி செஞ்சி தரணும் என்னென்ன ஃபுட்டை எப்படி இது பண்ணணும் எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லித்தராங்க என்ன இருந்தாலும் அந்த ஃபுட்டு வந்து ஒரு இம்பார்ட்டன் இல்லையா நம்ம உணவுக்காக நம்ம உயிர் வந்து த நீர் நீர்கூட நீர் இப்போ அவசியம் அதுவும் அதுவும் இல்லாமல் உணவு ஒரு அவசியமாக இருக்குது அது ரொம்ப இம்பார்ட்டன் அப்படினு சொல்கிறாங்க அதில் வந்து இப்போ கேர்ள்ஸை விட பாய்ஸ் தான் அதிகமாக கத்து கற்றுக்குறாங்க எதுலனா அந்த சமையலில் அதுக்கு வந்து கே பாய்ஸுக்கு வந்து கேட்ரிங் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் அது இதில் இருக்குது அது ரொம்ப இம்பார்ட்டனா இருக்குது இப்போ எல்லாருமே வந்து கேர்ள்ஸை விட பாய்ஸ் தான் அதிகமாக கேட்ரிங்கில் இது பண்ணுறாங்க அதில் கேட்ரிங் கத்துக்கிட்டு நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்கனா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வச்சிருக்காங்க இந்த ஹோட்டல் அந்த கேட்ரிங் அப்படிங்கிறது வந்து சமையல் பா பெண்களை விட ஆண்கள்தான் அதிகமாக கேட்ரிங் படிக்கிறாங்க இப்போ ஹோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா ஒரு ஹோம் ஒரு வந்து ஒரு உணவகத்தை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் என்னென்ன முறையில் மேனேஜ் பண்ணணும் எப்டியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து அந்த இதில் படிப்பாங்க அது கேர்ள்ஸும் படிக்கிறாங்க பாய்ஸும் படிக்கிறாங்க கேர்ள்ஸை விட பெண்களை விட ஆண்களுக்குதான் அதிகமான முக்கியத்துவம் தராங்க அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதில் அதில் நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன ஃபுட்டெல்லாம் எப்படி வந்து டிசைன் பண்ணணும் என்னென்ன மாதிரிலாம் செய்யணும் அப்படினு சொல்கிறாங்க அந்த டிசைன் பண்ணிணா மட்டுந்தான் அந்த டிசைன் பண்ணிணா மக்களோட ஆர்வத்தை அது இழுக்கலாம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு அந்த ட்ரிக் கண்டுபுடிச்சிக்கிறாங்க நம்ம நார்மலாக கொண்டி வைக்கிறதுக்கும் ஃபுட்டை வந்து டெக்ரேஷன் பண்ணி கொண்டி வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குயா இதுதான் கேட்ரிங் அப்படினு சொல்கிறாங்க ஒரு தக்காளியை கட் பண்ணி வைக்கிறதும் தக்காளியை வந்து பூ மாதிரி கட் பண்ணி வைக்கிறத்துக்கும் வேற வேற டிஃப்ரெண்ட் இருக்குது இதுதான் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் கற்றுதராங்க அது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்காது நம்ம ஃபுட்டை எப்படி இது பண்ணணும் என்னென்ன மாதிரி செஞ்சால் என்னென்ன மாதிரி இருக்கும் என்னென்ன இன்கிரியண்ட் கலந்துக்கணும் என்னென்ன மாதிரி செய்யணும் பிரியாணிக்கு வந்து நார்மலாக நம்ம செய்கிற பிரியாணிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது கடையில் செய்கிற பிரியாணியும் டிஃப்ரெண்ட் இருக்குது இதே பாய் வீட்டில் செய்கிற பிரியாணியும் டிஃப்ரெண்ட் இருக்குது வேற வேற பிரியாணி எந்தந்த மாடலில் இருக்குது எப்படி வழி பண்ணணும் என்னென்ன டிஃப்ரெண்டில் இருக்குது அந்த மாதிரிலாம் கற்றுக்குறாங்க பாய் வீட்டு பிரியாணி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாடலும் அதில் இருக்குது